இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நா பதினாலாம்தேதி ரெண்டாம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஒன்று ஒன்றாம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி எட்டாம்தேதி ஒன்பதாம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு மே மாதம் இருவத்தி மூணாம் தேதி அஞ்சாம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருவது